அந்தக் காலத்துலெல்லாம் வந்து சிம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஃபோன் அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கனா ஒன் ஜீ போய் டூ ஜீ போய் த்ரீ ஜீ ஃபோர் ஜீ இப்போ ஃபைவ் ஜீயில் வந்து நிற்கிறோம் ஸோ ஆப்யர்ஸாக நம்ம வந்து என்ன சொல்லானால் இன்டர்நெட்டோட ஒர்க்ஸ் சரி இந்த சிம் ஃபோன் எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கு போயிடுச்சு இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கனா ஃபோர் ஜீ தான் நான் ஃபோர் ஜீ ஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நம்ம கம்பேர் பண்ணுறப்போ ஃபைவ் ஜீயோட ஃபோர் ஜீ கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு ஃபைவ் ஜீ தான் நிறையா அட்வான்டேஜ் இருக்குது இப்போ நான் பார்த்தீங்னா த்ரீ மன்த்ஸ் ஒன்ஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியாகவும் போடுவேன் சேம் டைம் மன்த்லி மன்த்லியும் போடுவேன் பட் இதுவந்து என்னோட ஒர்க் கு வந்து டிப்பென்ஸ் ஆகும் நான் வந்து ஒரு சில டைம் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் பட் எனக்கு டைம் இல்லாதப்போது இல்லை எனக்கு வந்து அவசரமாக ஒரு விஷயம் வேணும் இல்லை எனக்கு டக்னு நெட்டு வேணும் நெட்டு இல்லை அப்படின்றப்ப நான் வந்து டேட்டா சேவர் மூலயமா நம்ம சீக்கிரம் சீக்கிரமாக இப்போ இம்மீடியட்டாக இந்த மாதிரி டேட்டா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்றத மெத்தேர்டு வந்து எனக்கு வந்த கான்ஸ்டென்டாக இருக்காது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறும் அப்படி எனக்கு ரொம்ப அவசியப்படுற படும் அப்படின்ற சமயத்தில் நான் வந்து இன்ஸ்டென்டாக வந்து க அமௌண்ட் பே பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கதான் முடியும் இப்போ நம்ம இந்த இன்டர்நெட் இந்த எஸ் சிம் கார்டு அப்படின்ற டாப்பிக்குள்ளே பேசினோனா பழைய பழைய காலத்துலெல்லாம் பார்த்தீங்கனா நம்ம கம்ப்யூட்டர்னாலே என்ன தெரியாத உலகமெலாம் இருந்திருக்கு ஆனால் இப்போ பிறந்த கொ குழந்தைக்குக்கூட தெரியும் கம்ப்யூட்டர்னால் என்ன இன்டர்நெட்னால் என்ன அப்படின்றது இன்டர்நெட் இல்லாமல் இந்த உலகமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுவிட்டோம் அப்படி இருக்கப்போது இந்த ஃபைவ் ஜீ வந்தது மூலயமா இன்டர்நெட்டோட ஸ்பீடாக இருக்கட்டும் ஃப்ரீகொன்ஸியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டு த மோஸட் ரொம்ப பெரிய லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்தான் சொல்லமுடியும் நம்மளோட நில நம்மளோட சொஸைட்டியே வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்குது எதைப் பற்றினா இன்டர்நெட் மூலயமா இது நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பட் நம்ம அது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில்தான் இருக்குது